ஹலோ வணக்கம் மேம் நான் வந்து இந்த உங்கள் ஆஃபீஸ்சில் வந்து க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்து சொல்லியிருந்திங்கள்லே என் ஆமாம் மேம் என் பேர் வந்து கண்ணம்மாள் பார்த்துக்கோங்க நான் தூத்துக்குடி தாளமுத்து நகரிலேருந்து வரேன் நம்ம ஆஃபீஸ்சுக்கு நான் எப்பமேயிருந்து வேலைக்கு வரலாம் ஆ சரிங்க ம் ஆ மேம் நான் வந்து எனக்கு எவ்வளோ சேல்ரிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா ஆமாம் இல்லை மேம் எனக்கு வந்து நீங்கள் இங்கே வ முன்னாடியெலாம் பார்த்தவங்களுக்கு கொடுத்துருப்பிங்கள்ல அதை பற்றி சொல்லுங்க நான் என்னோடய அது வந்து சரியாகுமாங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன்

எங்கள் வீடு வந்து தாளமுத்து நகர் மேடம் நாங்கள் வந்து தூத்துக்குடி தாளமுத்து நகர் சைடிலேருந்து வரோம் எங்களுக்கு வர போகிறதுக்கே எங்களுக்கு சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக ஆகிருமே மேம் நாங்கள் வந்து நீங்கள் வேறு டவுன்குள்ளே ஆஃபீஸ்ஸை வச்சுருக்குறிங்க வர போகிறதுக்கு எங்களுக்கு செலவாகும் மேம் நீங்கள் அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட தந்தீங்கன்னால் நான் கொஞ்சம் சந்தோஷமா வந்து வேலையை பார்த்துட்டு போவேன் ம்

ஆ ஆ சரிங்க மேம் சரிங்க அப்போ நான் நாளைக்கு ஆ டீயெலாம் போட தெரியும் மேம் ஆ நான் ஆ

ஆ

மேம் அது மேம் நான் வந்து பாப்பா ரெண்டு பேர் சின்ன கொழந்தைங்கதான் பார்த்துக்கோங்க அதனால் என்னால் சாய்ந்திரம் போல் வர முடியாது பிள்ளைங்க ஸ்கூலிலேருந்து வந்துடுவாங்க நான் அதனால் காலையில் வந்து மற்ற வேலையை பார்க்கலாமா நான் காலைலேயும் மதியமும் வந்துக்குறேன் ஆனால் நான் சாய்ந்திரம் போல் என்னால் வர முடியாது நான் கொஞ்சம் காலையில் வந்து பார்க்கலாமா அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆ சரி ஆ சரி மேடம் ரொம்ப ந தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரிங்க மேம்

ஆ சரிங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் ஆ